ஆ சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம்ங்க ஓகே

ஃபெசிலிட்டினா இப்போ நீங்கள் ப்ள ப்ளஸ் ஒன் சேர்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு எழுதணும்ப்பா ரிட்டன் டெஸ்ட்டு எழுதி அதில் வந்து அவங்க வந்து பாஸ் ஆகணும் அவர் எயிட்டி பர்சண்டேஜ் எடுத்ததால் அவர் பாஸ் ஆகிறது நிறையா வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரிட்டன் டெஸ்ட்டு இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் ஆகணும் உங்கள் பையன் அப்புறம் வந்து ஃபெசிலிட்டினு பார்த்தா எல்லாமே இருக்குது இப்போ லைப்ரரி இருக்குது லைப்ரரி இருக்குது அவங்களுக்கு தேவையான புக்ஸ்ஸு ஏதாவது தேவைன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸு சம்பந்தமான நிறையா க்ரௌண்டில் வந்து நிறையா நல்ல பெரிய க்ரௌண்ட் இருக்குது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாவும் நீங்கள் நிறையா கற்றுக்கலாம் அதுக்கு அப்புறம் டாய்லெட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்குது நல்லா நீட்டாக இருக்கும் அதான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தான் ஸ்போர்ட்ஸ் இருக்குதுப்பா அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சைன்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சொ சொல்லி தருவோம் அதுக்கு அப்புறம் ட்ராயிங் க்ளாஸ் இருக்குது மியூசிக் இருக்குது அதில் நீங்கள் எது எது உங்கள் ப பையனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதில் நீங்கள் வந்து அவரை வந்து நீங்கள் சேத்துவிடலாம் அதுக்கப்புறம் வந்து எங்கள்ட்ட டீச்சர்ஸ் வந்து ரொம்ப குவாலிஃபைடான டீச்சர்ஸ் தான் இருக்காங்க நாங்கள் அங்கே டென்த்துலேயே வந்து ஹண்ட்ரட் பர்சண்ட்டேஜ் ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம் மார்க்கெல்லாமே அபோ அபோ மார்க்கு தான் எடுத்திருக்காங்க எல்லாருமே ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே தான் அதுமாதிரி நல்லா ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம் நாங்கள் ட்வெல்த்துலேயும் வந்து ஹண்ட்ரட் பர்சண்ட்டேஜி ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம்ப்பா அதனால வந்து கோச்சிங் சைடு வந்து நாங்கள் பெஸ்ட்டாக கொடுப்போம் ஏன்னா எங்கள்ட்ட எல்லோருமே நல்ல குவாலிஃபைடு டீச்சர்ஸ் தான் இருக்காங்க அதனால் பெஸ்ட்டு கோச்சிங் இருக்கும்

அப்புறம் வந்து நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாமுக்கும் நாங்கள் வந்து கோச்சிங் தர்றோம் அதுக்கு தேவையான இப்போ ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் லைப்ரரி இருக்குது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அதில் என்ன இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்ன்னா உங்களுக்கு அதை வெச்சிக்கூட நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தனியாக வந்து ஸ்டாஃப் இருக்காங்க கோச்சிங் கொடுப்பாங்க நீட் எக்ஸாமுக்கும் என்ன எந்தளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கோச்சிங் தர்றோம் அதனால் அதுவும் உண்டு ம் ஃபீஸ் வந்து ஃபீஸ் வந்து மூணு டேர்மாக இருக்கும்ப்பா ஒரு டேர்முக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட்

பஸ் வசதி இருக்குது நீங்கள் ஹாஸ்ட்டல் வசதியும் இருக்குது நீங்கள் வந்து டெய்லி ஸ்காலராக போகணுன்னா நீங்கள் பஸ்ஸில் கூட போய்ட்டு வரலாம் இல்லைனா ஹாஸ்டலில் கூட சேர்ந்து படிக்கலாம் ஃபுட்டு நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும் என்ன வேணும் சர்டிஃபிகேட் தான்ப்பா டென்த்து தானே முடித்திருக்காங்க அதனால் டென்த்து டீசி மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து சாதி சான்றிதழ் அதெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுலாம் இருக்குது இல்லையா அது இன்கம் இன்கம் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் தேவைப்பா ம்

ஓகே தேங்க்யூ